ஹலோ சார் டைலருங்களா சார் நான் மகாத்மா பப்ளிக் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் சார் நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஆறுநூற்றி ஐம்பது ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் புதுசாக யூனிஃபார்ம் மாற்றியிருக்கோம் ஸோ அது இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட்டுங்குறதுனால கொஞ்சம் சீக்கரம் தச்சித்தரணும் உங்களால் தச்சித்தர முடியுமா இப்போதைக்கு சார் எங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூனிஃபார்ம் இந்த இதுக்கு எல்லாம் இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணல இன்னும் ஒன் வீக்குள்ளே ஓப்பன் பண்ணிருவோம் ஸோ அதுக்கு ஏத்தமாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடுச்சித்தர முடியுங்களா அதுக்கு தான் இல்லைல்ல எல்லாமே துணி வந்து நாங்கள் எல்லாமே பல்க்காக ஆர்ட்ரு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் நீங்கள் அட்ரெஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அப்டே அனுப்சிவிட்ருவோம் நீங்கள் அப்டே தச்சு ரிட்டர்ன் பண்ணிவிட்டா போதும் இல்லைல்ல நீங்கள் முடிங்க நாங்கள் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்ஸு தரோம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன் நான் சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து இனிஷியல் அமௌண்ட்டாக அதை அட்வான்ஸ்ஸே கொஞ்சம் தரோம் இல்லை எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தரோம் நீங்கள் எங்களுக்கு முடிச்சி கொடுங்க நாங்கள் வந்து பல்க்கு இப்போ வந்து அமௌண்ட்டு வந்து எங்களுக்கே இன்னும் கொஞ்சம் வரது இருக்கு அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் பல்க்காக அப்டே கொடுத்துர்றோம் உங்களுக்கு டிடி பண்ணிடுறோம் ஆ ஓகே சார் நாங்கள் வந்து அனுப்ச்சிடுறோம்